நான் வந்து சமைக்கிறக்கு எங்கேயும் கிளாஸ்லாம் போனது இல்லை யாரையும் யாருகிட்ட கேட்டு கற்றுக்கிட்டது இல்லை நானாக தான் வீட்டில் சும்மா அப்படியே சமையல் பழகிறக்கு ஆரம்பித்தேன் இப்போ நல்லா சமைக்கிறேன் ஃபஸ்ட்டு சின்ன வயசுலெலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அது இது சமைத்து சாப்பிடுவோம் அப்போ இருந்து அப்படியே சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக பழகினேன் மற்றபடி நான் யாருகிட்டையும் கற்றுக்கல எங்கேயும் போய் எந்த கிளாஸ்ஸும் நான் போனது இல்லை எ குழந்தைங்களுக்கு வேணுங்கிறத நானே சமைத்து கொடுத்துருவேன் வெளியில் எதுவும் வாங்கி தர மாட்டேன் எங்கள் எ பொண்ணுக்கு வந்து பேல் பூரினா ரொம்ப பிடிக்கும் அதுக்கு அதை சமைக்க கற்றுக்கணுன்னு தான் எனக்கு ஆசை ஆனால் அது எனக்கு சமைக்கத் தெரியாது அதுவும் நான் இங்கே யூடியூபில் பார்த்துதான் கற்றுக்குவேன்